ஒரு ஒழுங்குமுறைகளை சட்டங்களை கொண்டு வரதுனா நம்ம ஒரு தனியார் நிறுவனம் வைக்கிறதுனா அதுக்கு வந்து நம்ம லைசன்ஸ் வாங்க வேணும் அப்புறம் உறுப்பினர் உறுப்பினர் லைசன்ஸ் வாங்கி அது ஒழுங்குமுறையாக வச்சு பண்ணோணும் இல்லைன்னா நாம் வந்து தனியாக இது வைக்க முடியாது ஒரு வியாபாரம் பண்ணுறதுனா தனியாக ஒரு நிறுவனம் பண்ணுறதுனா நாம் எல்லாத்துக்கும் அதுக்கு வந்து அந்த சட்டத்தைப் படி பின்பற்ற வேண்டும்